இப்போ பார்த்தீங்கன்னா தையல் க்ளாஸ்ஸில் இப்போ நல்லாவே துணி தச்சிட்டுருக்கேன் பிளவுஸ்ஸு போயிட்டுருக்கு பிளவுஸ்ஸு நல்லாவே தச்சுட்ருக்கேன்ட்டு அடுத்தது சுடிதாரு தச்சு கற்றுக்கணுன்ற ஒரு ஆசையில இருந்தேன் அதுவும் தச்சிட்டுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா கீழ நெக்கு முன்னே வந்து டிசைன் எல்லாம் வந்து ரொம்பவே நீ நல்லாவே தைக்கிற அப்படின் சொல்லிட்டு கேட்டுட்டுருக்காங்க நாட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிசைன் வந்து கொத்து கொத்தாக நிறைய நாட்டு வச்சு இப்போ வந்து அந்த டிசைனில் தக்கிறாங்க அது வந்து எப்படின்ட்டு நான் கூகுளில் கேட்டுருந்தேன் அது இப்போ கூகுளில் வந்து இருக்கு அதை பா அதை வச்சு நான் கத் தைக்க கற்றுக்கிட்டேன் இப்போ வந்து அதில் தச்சு இது இந்த இது வந்து கஸ்டமாக இருக்கு சொல்லிட்டு நிறைய என்னால் கற்றுக்க முடியிலைன்னு சொன்னவளாம் இருக்கா எங்கள் எங்கள் ஃப்ரெண்டு ஆனாலும் இப்போ நான் அதை கொஞ்சம் தச்சு எல்லாமே எடுத்துன்னு போய் கா அவங்கக்கிட்ட காட்னதுக்கப்புறம் நீ பரவாயில்ல ரொம்பவே நல்லாவே தச்சுருக்க நான் முடியிலைன்னு சொல்லிட்டு அவள் தூக்கி போட்டா ஆனால் அதை நான் வந்து எடுத்துன்னு வந்து அதை வச்சு ரொம்பவே நல்லாவே தச்சு அவக்கிட்ட காட்னப்போ சூப்பராக தச்சுருக்கடி நல்லா இருக்கு எனக்கு இன்னும் இதை வந்து தச்சு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ட்டையே அவள் கொடுத்துருக்குறா சுடிதாரில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடிமேட்டாகலாம் இருக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்களாண்ட பீஸ் தான் நிறைய பீஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இதுமாதிரி டிசைன் வச்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைன்னு அதுல பார்த்தீங்கன்னா மேச்சிங்கில் எங்களுக்கு பேண்டு வேணுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பேண்டு நாங்கள் அது மாதிரி எல்லாம் தச்சு இப்போ அவங்களுக்கு கொடுக்க அவங்களுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கு நாங்கள் தச்சு கொடுக்குறதுனால எங்களுக்கு செ தச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏங்கிட்ட நிறையவே ஆர்ட்ரு வந்து இருக்கு நாங்கள் நிறையவே தச்சு கொடுக்குறோம் அவங்களுக்கு இன்னமும் இண்ட்ரெஸ்ட் இருந்து இன்னும் பீஸ் எடுத்துகிட்டு வந்து தரட்டுங்களா நீங்கள் தைக்கிறீங்களான்ட்டு எங்களாண்ட கேட்டுவிட்டு போயிருக்காங்க நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்கிறேன் ஏன் ஃப்ரெண்டுங்கள் எல்லாம் காலேஜ் பசங்க நிறைய பார்த்தீங்கன்னா இங்கே போகறாங்க அவங்களலாம் வந்து கொடுக்க சொல்லி அவங்க கொடுக்குறதுனால நான் நிறையவே தச்சுருக்கேன் எங்களால் முடியலை ஆனாலும் எங்களுக்கு பசங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் நிறையவே தச்சு கொடுக்குறோம் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு காலேஜிக்கு எல்லாம் போட்டு போயிவிட்டு பசங்களாம் ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு ரொம்பவே நல்லாருக்கு நாங்கள் கொடுத்தா அவங்க த தச்சு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாண்ட கொடுத்து அனுப்பி இப்போ நிறையவே நாங்கள் தச்சுருக்கோம் ரொம்பவே நல்லா இருக்கு அந்த தையல் க்ளாஸ்ஸு ரொம்பவே பெண்களுக்கு அது முக்கியம் அது எல்லாமே தச்சு கற்றுக்கிறது வந்து ரொம்ப நல்லது இப்போ வந்து பெண்களுக்கு வந்து கையில் ஒரு தொழில்லாவது இருக்கணுன்ட்டு எல்லாமே நினைக்கிறோம் உண்மையில் அதான் பெண்களுக்கு இருக்கணும் ஆண்கள் தான் சம்பாதிக்கணுன்றதுலாம் இல்லை இப்போ நம்பளும் சம்பாதிச்சு வச்சுருக்கணும் ஒரு கைத்தொழில் இருந்தால் உண்மையில் பெண்களுக்கு ரொம்பவே நல்லது அதனால எல்லாரும் கண்டிப்பாக மகளிரு நீங்கள் எல்லாருமே தைக்கவும் கற்றுக்கணும் தைக்காத இருக்கிறவங்களும் கற்றுக்கிட்டு எங்களை மாதிரி இன்னும் நல்லா அழகாக நம்ம ஊரில் உண்மையில நல்லா தையல் க்ளாஸில் ரொம்பவே நல்லாவே இருக்காங்க நல்லாவே இருக்கே தமில்நாட்ல பார்த்தீங்கன்னா எப்படிலாம் இருக்கிறாங்க நல்ல விதவிதமாக தச்சு போட்டு பரவாயில்ல நம்ம மகளிர நம்ப பெருமையாக பேசணும் அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாருமே தைக்க தச்சு நம்ப வீட்டுக்கு இப்போ விலவாசி எல்லாமே ஏறிடுச்சு அதனால பார்த்தீங்கன்னா இப்போ மோடி ஐயா எல்லாம் சொல்லுறாங்க வீ இலவசமாக தர சொல்லி மிஷின் எல்லாம் நமக்கு ஆர்ட்ரு வந்து இருக்கு அதனால நம்ப தைக்க கற்றுக்கிட்டோமுன்னா நமக்கு வந்து நமக்கு மிஷின்னு நம்ப சர்டிவிகேட் வாங்கிவிட்டோம்னா இப்போ வந்து நமக்கு தையல் க்ளாஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு தையல் மிஷின் தராங்க அதை வாங்கி போட்டுகிட்டு நம்ப யார் சம்பாதியத்துலையும் இருக்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரியும் நம்ப வீட்டு குடும்பமும் நல்லபடியாக சிறப்பாக போகலாம் அதனால நம்ப ஒரு எல்லாரும் க கணவரையே நம்ப பார்த்துட்டு இருக்க முடியாது அவர் கையையே பார்க்கவும் முடியாது ஒரு நேரம் இல்லை நம்ப கையில இருந்தால் நம்ப இஷ்டம் போல் கொஞ்சம் காசை சேர்த்து வச்சுக்கிலாம் இஷ்டம் போல் எது வேணுமோ வாங்கலாம் அவரையே எதிர்பாக்கவும் முடியாது அதனால் வந்து நம்ப எல்லாமே கற்றுக்கிட்டா இது ரொம்பவே நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நல்ல நம்ப தமில்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே அவங்க நாட்டில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பளை எல்லாருமே நல்லா பெருமையாக பேசுவாங்க நம்ப கண்டிப்பாக இதை தைக்க கற்றுக்கிட்டோம் ரொம்பவே நமக்கு நல்லது இதாங்க எனக்கு ஒரு நல்ல இது ஒரு பெருமையாக இருக்குங்க எனக்கு தைக்கிறதுனால அதனால நீங்களும் தைக்க கற்றுக்கிட்டிங்கனா ரொம்பவே நல்லா இருக்கும்